ஹலோ ஆ சொல் ஆ சொல் தம்பி பிச்சை எப்படி இருக்கீங்க எங்கே ஆளே காணும் ரொம்ப நாளாச்சு ஒன்றும் மரம் எல்லாம் எடுக்கறதை காணும் என்ன எங்கே பாத்தாலும் வேலை கட்டடமாக கட்டிகிட்டு இருக்காங்க வேலை இல்லைங்கிறீங்க சரி சரி ஆ ஆ ஆ சரி சரி என்ன எப்படி கஸ்டமரு நல்ல ஃபர்ஸ்ட்டு குவாலிட்டி கேட்குறாங்களா இல்லை எப்படி கேட்குறாங்க ம் ம் ம் சரி சரி சரி நம்மகிட்ட மூணு வெரைட்டி இருக்குது சரி சரி பழைய தேக்கு கொஞ்சம் இருக்குது அது வேணா எடுத்துக்கிறீங்களா ம் நம்மகிட்ட மூணு வெரைட்டி இருக்குதுப்பா ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இப்போ புதுசு தான் மரம் அறுத்தது இருவது வருஷத்து மரம் தான் அறுத்துருக்கு அது போன வாரம் தான் அறுத்து போட்டுருக்கேன் அது இன்னும் ஒரு பத்து நாள் ஆகும் அறுக்கறதுக்கு அது இல்லாமல் இப்போ அந்த பழைய பர்மா தேக்கு ஒரு வீட்டில் இருந்து உடச்சி எடுத்தோம் அதில் கொஞ்சம் தேக்கு நிறைய இருக்கு அந்த தேக்கு வந்து போட்டீங்கன்னா நல்லா இருக்கும் நல்லா இரும்பு மாதிரி இருக்கு அதெல்லாம் தேக்கு அதெல்லாம் நூறு வருஷத்து மரம் அதெல்லாம் ஒன்றும் ஃபால்ட்டே வராது அது ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் இருக்கும் அதில் வேணா செஞ்சு போட்டுவிட்டுறீங்களா கதவு அது என்ன ஒரு நூறு கிலோகிட்ட வரும் உனக்கு என்ன நாலு தானே வேணும் நாலுன்னா இருவத்தஞ்சு கிலோ நூறு ஆ போதும் கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு நாலு டோர் பண்ணுற அளவுக்கு இருக்கும் ஒரு டோருக்கு இருபத்தஞ்சி கிலோ தேவைப்படும் ஆமாம் நாலு டோருக்குன்னா நூறு கிலோ இருக்கு நம்மள்கிட்ட எடுத்துக்கலாம் நூறு நூற்றம்பது கிலோக்கிட்ட இருக்கும் உங்களுக்கு தேவைக்கு நெருக்கி எடுத்து எடுத்துக்கிட்டு போகறமாரி பார்த்துக்குங்க ம் சரி அப்போனா இது போட்டுருங்க ரேட்டும் குறைச்சி கொடுக்குறேன் நான் நமக்கு தெரிஞ்சவங்க வேறு சொல்லுறீங்க அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம குறைச்சி எடுத்துப்போம் நீங்கள் நேரில் வாப்பா பேசிக்குவோம் ம் சரி வாங்க நேரில் வாங்க பேசிப்போம் எடுக்கும் போது வாங்க ம் வாங்க வாங்க சாய்ந்தரமாக வாங்க ஆ ஆ ஓகேப்பா ம்